ஹலோ மேடம் கொஹினூர் பேக்கரிங்களா மேடம் என்னோடய நேம் ஒமேகா என்னோடய ஃப்ரெண்ட்டுக்கு பர்த்டே செலிபிரேஷன் பண்லாம்னு இருக்கோம் மேடம் நெக்ஸ்ட் வீக் ஸோ உங்கள் பேக்கரியில் கேக் ஆர்டர் பண்லாம்னு இருக்கோம் மேடம் ஸோ என்னென்ன வெரைட்டீஸெலாம் இருக்கு வித் ப்ரைசஸ்ஸெலாம் சொல்லுங்கள் மேடம் இப்போ ப்ரைஸ் இப்போ கேஜி எவ்வளோனு சொல்லுங்கள் மேடம் என்னங்க மேடம் எல்லா பிரைசஸுமே அது இன்கிரீஸ் ஆன மாதிரி இருக்கு மேடம் லாஸ்ட் டைம் வாங்கினப்போ கம்மியாக இருந்துச்சு இப்போது ஃபிப்டி ருபீஸ் எக்ஸெசா இருக்கிற மாதிரி இருக்கு மேடம் ஆ அப்படிங்களா மேடம் சரி ஓகே மேடம் எனக்குப் பிளாக் ஃபாரஸ்டில் ஒன் கேஜி கொடுத்தால் போதும் மேடம் அது எவ்வளோ ப்ரைஸ் ஓகே மேடம் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே செலிபிரேட் பண்றதாக இருக்கோம் மேடம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் டைமிங் நீங்கள் ஒரு ஃபைவ் தர்ட்டி போல் பே பண்ண ஃபைவ் தர்ட்டி போல் நீங்கள் கொண்டு வந்தாலும் ஓகேதான் டோர் டெலிவரி அந்த மாதிரி சம்திங் பண்ணுறீங்களா அப்படிங்களா ஓகே மேடம் எனக்குப் பிராப்ளம் இல்லை நான் பே பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் கேக் கொண்டு வரும்போது எந்தவொரு டேமேஜும் இல்லாமல் ஸேஃப்பாக கொண்டு வந்து சேர்த்துருங்க அதே மாதிரி கரெக்ட் டைமிங்க்கு எடுத்து வந்து சேர்த்துருங்க சப்போஸ் அதில் ஏதாச்சும் இஷ்ஷூஸ் இருந்தாக்க ப்ராப்ளம் இருந்தால் கேக் டேமேஜாக இருந்தாக்க எனக்கு உங் உங்களோடய கேக் ஆர்டர் வந்து நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்புறம் எனக்கு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங் உங்கக்கிட்டேதான் இருக்கு நீங்கள் ஸேஃபாக கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்திடுங்க ஓகே மேடம் அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா நம்பர் ஃபைவ் பை சிக்ஸ் அண்ணா நகர் ஸ்ட்ரீட் விழுப்புரம் ஆ ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்